ஒரு பயணிகள் பேருந்தை விவரிக்க முடியுமா ஓட்டுநர் இருக்கை மேலே ஸ்டோரேஜ் கேரி கேரியர் ஜன்னல்கள் இருக்க இருக்கைகள் டீசல் இயங்குவது பேருந்தில் நீங்கள் எங்கு பயணித்தீர்கள் நான் வந்து சென்னை மெரினா பீச்சு பார்க்கலானு ஃபேம்லியோடு கிளம்பி போனோம் அம்மா பஸ்ஸு பஸ் டிராவல்ஸ் அபி பஸ்ஸில் ஆப்பில் அப்படினு அப்ளை பண்ணி புக் பண்ணி போனோம் அங்கே வந்து பெண்ணுங்க ஒருத் ஒருத்தருக்கு ஐநூறு ரூபா கேட்டாங்க பஸ் பஸ் பீஸ் வந்து ஒருத்தருக்கு ஐநூறு ரூபா கேட்டாங்க ஸ்லீப்லெஸ் டிராவல்ஸு அதை மாதிரி இருந்துச்சு போறது இப்போது போகிறது சீட்டு அதாவது ஜன்னல்ஸு எல்லாம் நல்லா இருந்துச்சு போகிறதுக்கு மூணு மணிநேர எட்டு மணிநேரம் ட்ராவலு அதனால் போய் நல்லா டிராவல் பண்ணோம் நீ எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் அது நல்லா தான் ஓட்டு ஓட்டுநர்களெல்லாம் உள்ள ஜன்னல்கள்லாம் நல்லா இருந்துச்சு மேலே மேலே மேலே தூங்கி தூங்கின்னு போகிறது மாதிரி நல்லா பெட்டு இருந்துச்சு வசதி இப்போ நல்லா வசதியாக இருந்துச்சு அதனால ஆனால் போயிட்டு போயிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு திங்ஸை திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் இது மாதிரி நல்லா அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு